நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேத்திக்கு இப்போ நம்ம நல்லாவே இது பண்ணியிருக்காங்க எப்படினு கேட்டிங்கனால் இப்போ எங்கள் ஊர்லெலாம் முன்னே வந்து தார் சாலைகள் ஏதும் கிடையாதுங்க எங்கள் ஊரில் மந்த தார் சாலைகள் தார் சா அதாவது ஒரு ஒரு ஒரு வீதி இருக்குதுனால் அந்த வீதிக்கு ஒரு டிச்சினு ஒன்று இருக்கணும் முன்னையெல்லாம் ஊ வீதியும் கிடையாது டிச் இந்தமாதிரி எதுவுமே கிடையாது சப்பரெட்டாக ஏதோ ஒரு இடத்தில் விட்டுகிட்டு இந்தமாதிரிதான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இது இப்படி இருக்கிறதினால குப்பைகளும் அதிகமாக சேரும் அந்தக் கொசு இந்தமாதிரி விஷயங்கள் தண்ணி அதிகமாக தேங்கி இந்தமாதிரி மாசு தண்ணிகளெலாம் நிற்கிறனால கொசு இந்தமாதிரி வரும் இதுக்கொசரம் கொசு இந்தமாதிரி வந்துச்சுனால் டெங்கு இந்தமாதிரி ஒரு பிரச்சனைகளெலாம் வரும் கிராமத்தில் மோஸ்ட்லி இந்தமாதிரி இருக்கிறதினால எங்கள் ஊரில் வந்து முன்னையத்துக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோடு நீட்டாக வந்து கான்கிரெட் ரோடு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க கான்கிரெட்க்கு ரோட்டுக்கு ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒவ்வொரு டிச்சு ஒன்று போட்டிருக்காங்க இந்த இது ரோடு போட்டது மூலயமா எங்களுடைய இடத்திலருந்து பார்த்திங்கன்னா எந்தவிதமான கழிவு நீர்கள் நிற்காமா அது எந்த இடத்துக்கு ஸ்டோர் பண்ணி போக முடியுமோ அந்தமாதிரி டிச்சின் மூலயமா கால்வாய்க்கு சொல்லி அனுப்பிச்சு இப்போது இது பண்ணிடறாங்க இந்த விஷயம் அது மூலயமா எங்களுக்கு கிளீயர் ஆனதினால கொசு இந்தமாதிரி பிரச்சினைகள் எது எந்தவொரு பிரச்சினைகள் இல்லாமல் குழந்தைகளெலாம் நீட்டாக ஜாலியாக அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி இன்னோன்று வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் வந்து அங்கங்கே கொட்டி எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிறதினால இப்போ வந்து பஞ்சாயத்திலருந்து குப்பை எடுக்கிறதுக்காக தனியாக செப்பரேட்டாக ஒரு வண்டி போட்டு வீதி வீதியாக ஆளுங்களைப் போட்டு வீட்டுக்கே வந்து வாங்கிட்டுப் போகிறமாரி ஏற்பாடு பண்ணியிருக்குறாங்க இது மூலயமா குப்பைகள் அங்கங்கே இருக்கிறதோ அந்த பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் ரோட்டில் பறக்கிறதும் இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்குது அதேமாதிரி இன்னோரு முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கனா நம்ம பஞ்சாயத்தில் இந்த அம்மா திட்டம் அந்தமாதிரி இதில் வந்து பார்த்திங்கனா இந்த வண்டி கொடுக்குறது இந்தமாதிரிலாம் பண்ணியிருக்குறாங்க யாருக்குனு பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாம இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் ஊனமுற்றோர்க்கு எப்படி ஒரு மற்றவங்க போகிற மாதிரி இவங்களும் போகணும் அப்படிங்கிற ஒரு பேஸ் வச்சு அவங்களுக்கு இந்த மூணு சக்கர வண்டி அதாவது ஸ்கூட்டியில் எக்ஸ்ட்ரா ரெண்டு சக்கரம் வச்சு அவங்களும் வண்டி ஓட்டி நாலு இடத்துக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற விஷயம் மூலயமா எங்கள் ஊரில் நிறையா ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டில்தான் கொடுத்தாங்க பண்ணிணாங்க இதுவுமே பரவாயிலங்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள்தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ த எந்த நம்ப ஊரில் வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப முடியாமல் கூலி வேலைக்குப் போயிட்டு இருக்கிறீங்க ஒரு தார் வீடு கட்டி இருக்க முடியாத சூழ்நிலைதான் அங்கே இருந்தாங்க முன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலையும் பஞ்சாயத்து மூலயமா ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்தமாதிரி அது சதுரடியிலெலாம் உங்களுக்கு நிலம் இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் அலாட்மெண்டில் வீடு வந்திருக்கு அப்படினு சொல்லி வீடுகளெலாம் கட்டிக் கொடுத்து எல்லாம் நீட்டாக இது பண்ணியிருக்குறாங்க இப்போ அதன் மூலயமாவே நம்ப நம்ப ஊரில் நிறைய பேர் பயனுற்று இப்போ எல்லாமே தார்ஷாட் வீடுதான் போட்டு எல்லாம் இது பண்ணி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்டில் பண்ணிக் கொடுத்த இது எல்லாமே கொஞ்சம் உதவி இதாக நல்லாதான் இருக்குது அதேமாதிரி அடுப்பு டிவி இப்போ நம்ப ஊரில் எல்லாமே டிவி ஓடுதுனால் கவர்மெண்டில் அதாவது காசு இருக்கிறவங்க நல்லா குவாலிட்டியாக டிவி வாங்கிப்போட்டாங்க காசு இல்லாதவங்க இன்னுமே கலைஞர் டிவிதான் எங்கள் தாத்தா வீட்டில் இன்னும் கலைஞர் டிவிதான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது மேக்ஸ் என்ன சொல்வது ஃபிரிட்ஜ் மிக்ஸி இந்த கிரைண்ட்ரு இந்தமாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே எல்லாமே கவர்மெண்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காசு இருக்கிறவங்க அவங்க செப்பரேட்டாக குவாலிட்டியான பொருள் வாங்கிப் போடுறாங்க இது அவங்களுக்கு வந்து அன்குவாலிட்டியாக இருக்கலாம் ஆனால் பணம் காசு இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டு நம்மளுக்கு பண்ணத்தில் குவாலிட்டிதான் அந்த மாதிரிதான் ஏனால் சும்மா கொடுக்கிறது வந்து அதைப் பாதுகாப்பாக நாம் வச்சுக்கிட்டம்னா அது குவாலிட்டிதான் பாதுகாப்பாக வச்சுக்க தெரியாதவங்களுக்குத்தான் அது அன் குவாலிட்டி அந்த வகையில் நம்மளுடைய இது எல்லாமே ஓகே இதே வந்து பார்த்திங்கன்னா வச்சிக்கங்களேன் இந்த ச சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பால்வாடி ஸ்கூல் மாதிரி ஒன்று இதுபண்ணி அதாவது அங்கன்வாடினு சொல்வாங்க அந்தமாதிரி அங்கன்வாடி ஓப்பன் பண்ணிட்டு அந்த அரக்க என்ன சொல்றது ரெண்டு வயசு குழந்தைங்க மூணு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு முட்டையோடு போட்டு அதை எல்லாமே நல்லா நீட்டாக இது பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இது ஒவ்வொரு ஊர்லையுமே இருக்குது இதுவும் வந்து கவர்மெண்ட்டு இதுபண்ணி கொடுத்தது எல்லாமே பரவாயில்லங்க இதெல்லாமே நம்ப அரசாங்கம் பண்ணிக்கொடுத்தது இது ரொம்ப யூஸ்ஃபுல் மக்களுக்கு